நாங்கள் வந்து சமையல் செய்யிறதுக்கு ஆரமிக்கும் போது வந்துங்க ஃபஸ்ட்டே எதெது வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சிக்குவேன் பக்கத்தில் ஃபஸ்ட் முக்கியமான தண்ணிங்க தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சிக்குவேன் அப்பறம் அரிசி அப்பறம் எண்ணெ இந்த கருவேப்பில்ல கொத்தமல்லி பச்சமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிக்குவோம் இப்போ ஒரு ஒய்ட் ரைஸ் தாளிக்கிறதுனால் எண்ண கடுகு கள்ளப்பருப்பு இதெலாம் எடுத்து வச்சு எல்லா அட்வான்ஸ்ஸா முதல்லே எடுத்து வச்சு எல்லாம் தாளிச்சு வச்சிக்குவேங்க